ஆன்லைன் நடனப்பயிற்சி அதைப்பத்தி நம்ம சொல்லனும்ன்னா நிறையா சொல்லலாம் ஏன்னா வந்து நடனம்ன்னாலே அது நிறையா பேருக்கு பிடிக்கும் இப்போ வந்து ஒருத்தவங்க நடனம் ஆடுறாங்க நம்ம அப்படியே அழகாக ஆச்சரிய பட்டு பார்ப்போம் எப்படி இவங்க ஆடுறாங்க நம்மளும் இதேமாதிரி ஆடிபார்ப்போமா அப்படினு சொல்லிவிட்டு பார்ப்போம் அதையே வந்து நமக்கு தொலைக்காட்சியில போடும்போது நமக்கு இன்னும் ஆர்வமாகருக்கு எப்போ அதை போடுறாங்க எப்படி ஆடுறாங்க இவ்வளோ அழகாக ஆடுறாங்களே அப்படினு நமக்கும் தோணுது அது மக்களுக்கு நிறையா பொழுதுபோக்காகவும் இருக்கு அதை வந்து நம்ம நண்பர்களுடன் பகிர்றதுனால் அவங்களும் பார்க்குறாங்க அதனால் அந்த சேனல் டீஆர்பி ஏறுது அது வேறு பக்கம் அதே சமயம் மக்கள் மனசில் நிற்கிறாமாதிரிருக்கு இப்போ அதை பார்த்துட்டு நிறையா வந்து இது இந்த வெள்ளித்திரை அப்புறம் வந்து நிறையா பெரிய பெரிய இதுலலாம் கூப்பிடுறாங்க அவங்களை இதில் இங்கே நடனம் பண்ண வாங்க அப்படினு சொல்லிவிட்டு அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கு நம்ம வந்து இதில் படத்துலலாம் நடிக்காமயே நம்ம வந்து நல்லா எல்லோருக்கும் தெரியிராமாதிரி எல்லோர் மனசுக்கும் நம்ம நிற்கிராமாதிரி நம்ம வந்து பெரிய ஆளாகலாம் இது வந்து மக்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாகருக்குது நல்ல பயனுள்ளதாகருக்குது அதனால் எல்லோரும் வந்து இதை வந்து நமக்குள்ளே இப்போ வந்து திறமை இருக்குன்னா நம்ம வந்து போய் அதை மாதிரி சேர்ந்துக்கிட்டு கூச்ச படாம நல்லாபண்லாம் இதனால் வந்து எல்லாருக்குமே பயனாருக்கு நமக்குள்ளே என்ன திறமைருக்கு நம்மளே தெரியாம இருக்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளே இருக்க திறமையை வெளிவரத்துக்கு வாய்ப்புயிருக்கு அதனால் வந்து எல்லோருக்கும் பயனாகருக்கும் சமூகத்துக்கு வந்து இது ரொம்ப நல்லாதாகருக்கு அதே சமயம் ஓவராக எல்லாத்துக்கும் வந்து அடிமையாகிவிடகூடாது ஒரு அளவோட நம்ம நிறுத்திக்கனும் ஆனால் இது வந்து ரொம்ப நடனம்ங்கிறதுனால அவ்வளவுக்கு எல்லாருக்குமே ஆர்வமாகருக்கும் நம்ம இப்போ நடிகர் நடிகைலாம் ஆடுறதை பார்த்தாலே எப்படி ஆடுறாங்க நம்மளும் ஆடிபாப்போமா அப்படினு ரொம்ப நமக்கு பயனுள்ளதாகருக்கும் அதே மாதிரி நம்ம மனசுலையும் ஆடுறதுக்கு ஒரு இது தோணும் தோன்றமாதிரியிருக்கும் இது வந்து எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இதைமாதிரி வரது எல்லோருக்குமே பிடிக்கும் நடனம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதே தொலைக்காட்சியில போடும்போது எல்லோரும் விரும்பி பார்க்குறாங்க சின்ன வயதுலருந்து பெரிய வயது முதியவர்கள் வரையும் அதை வந்து அப்படி பார்க்குறாங்க முக்கியமாக சனி ஞாயிறு தான் வந்து இந்தமாதிரி நிகழ்ச்சிகள்லாம் போடுறாங்க அது வந்து எல்லாருக்குமே வீக்எண்ட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக இதாகருக்குது நம்ம எப்போதுமே வந்து வாரத் வார இறுதிக்காக நம்ம காத்திருக்க வைக்கிறது அந்த இந்த இதெல்லாம் காத்திருக்கவைக்கிது இந்தமாதிரி நிகழ்ச்சிலாம் போடுறது மக்களுக்கு நல்ல பொழுதுபோக்காகவும் இருக்கு எங்களுக்கு ரொம்ப பிடித்தமாரிருக்கு ஏன்னா எனக்கும் வந்து நடனம் மேலே நிறைய ஆர்வம் இருக்கு நானும் இதை பார்த்து இன்னும் நிறைய கற்றுக்குறேன் எல்லாருமே கற்றுக்கலாம் நம்ம போய் தனியாக போய் காசு காசில்லாதவங்கெல்லாம் வந்து தனியாக போய்லாம் கற்றுக்க முடியாது அதுக்கெல்லாம் அவங்களுக்கு சிரமமாகருக்கும் அதனால் அவங்க வந்து இந்தமாதிரி டிவி மூலியமாக நிகழ்ச்சிகள் பார்த்தே நம்ம கற்றுக்கலாம்